எங்கள் மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக உள்ளே நகரங்கள் எதது அப்படின்னா சென்னை கோவை ஈரோடு திருநெல்வேலி இந்த மாதிரி நகரங்களெலாம் பார்த்தீங்க மதுரை இதெல்லாம் பார்த்தீங்கனா அதிகமான மக்கள் நெரிசலாக இருக்கக்கூடிய நகரங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நன்மை அப்படின்னா நகரங்களில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா நகரங்களில் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய வசதிகள் அங்கே இருக்கும் ஒரு போக்குவரத்தாக இருக்கட்டும் வந்து நமக்கு வீட்டுக்குத் தேவையான பொருட்களாக இருக்கட்டும் ஒரு இப்போ வந்து கிராமங்களில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிராமங்களில் ஒரு அத்தியாவசியமான தேவைகள் மட்டும்தான் கிடைக்கும் நகரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும் சென்னை மாதிரி பெரிய நகரங்களெலலாம் இருக்கிறவங்க வந்து இப்போது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு அருகிலேயே கிடைக்கும் ரொம்ப தூரம் போய் ட்ராவெல் பண்ணி வாங்கிட்டு வரை மாதிரிலாம் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கனா நகரங்களில் என்ன தீமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நகரங்கள் வந்து ஒரே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கனா ரொம்ப வண்டி அதிகமாக போகிறதுனால பொலியூஷன் அதிகமாக இருக்கும் அந்த புகைமண்டலத்தால் நிறைய பேருக்கு வந்து நிறையா நோய்களெலாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குப்பைகளெலாம் பார்த்தீங்கனா அங்கேங்க கொட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கேடு விளைவிக்கின்ற விதமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்களெலலாம் வந்து இயற்கையான முறையில் இயற்கையான காற்று இயற்கையான சுவாசம் அந்த மாதிரி எல்லாமே இயற்கையாக கிடைக்கும் நகரங்களில் வந்து நெரிசல் அதிகமாக இருக்கும் மூச்சு முட்றதுக்கே சிரமப்பட்ற அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து இது தான் வந்து நகரங்களில் உள்ளே நன்மை தீமைகள்